ஹலோ ஐடியா மணி கேப் சர்வீஸ்சா என் பேரு சசிவர்ணன் இந்த நம்பர் கிடைத்தது கேப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கனு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் கேப் வேணும் கொடைக்கானல் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அதுக்கு கம்மி பண்ண மாட்டிங்களா இந்த ரேட்டை ஓகே ஸோ டீசல் செலவு எப்படி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் தான் டீசல் நாங்கள் தான் போடுகிற மாதிரி இருக்குமா ஓகே ஸோ அந்த டோல்கேட்க்கான அமௌண்ட் எவ்வளோ ஆகும் டோட்டலாக அஞ்சு பேர் போகிற மாதிரி கம்ஃபோர்ட்ப்பிளாக இருக்குமா அந்த இது ஓகே ஒன் கிலோமீட்டர் சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும் ஸோ டோட்டல் வரும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஏதாவது பார்த்து பண்ணுவீங்களா ஓகேங்க தேங்க் யூ